இப்போ பார்த்திங்க எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் பார்த்திங்கன்னா நல்ல வேட்டி சட்டை இது மாதிரி போட்டு எங்களுக்கு ஒரு ஏறு தழுவுதல் ஸேரி இப்போ பார்த்திங்கன்னா ஸேரி இது வேற வேற ஊர்ல கேர்ள்ஸ் சுடிதார் இதுமாதிரி இது எங்கள் ஊர்ல வந்து நார்மலா ஸேரி தான் யூஸ் பண்ணுவாங்க எங்களோட ட்ரெடிஷ்னல் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் வித்தியாசமாக பார்த்திங்கன்னா கபடி எங்கள் ஊர் சிறப் தமிழ்நாட்டின் சிறப்பு யாருக்கும் சொல்ல தேவயில்லை கபடி கபடி வந்து இது அது இல்லாமல் ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு பார்த்திங்கன்னா வெளியூர்ல எங்கேயுமே ஜல்லிக்கட்டு நடக்காது அதே எங்கள் ஊர் வந்து ட்ரெ எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னலாக அது இல்லாமல் எங்கள் ஊர் கலாச்சாரப்படி வருடம் வருடம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் நடைபெறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா கரும்பெல்லாம் வச்சு பொங்கல் கரும்பெல்லாம் வச்சு மாடுக்கு இது இது பண் மாடுக்கெலாம் கலர் பூசி மாட்டுப் பொங்கல் வைப்போம் அதுக்கப்புறம் காணும் பொங்கல் இது மாதிரி எங்களோட ட்ரெடிஷ்னல் இது பண்ணுவோம் இதுவும் வெ இது மாதிரி வெளிநாட்டில வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் வந்து எப்படி எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்க கொண்டாடுவாங்க எங்களோட கலாச்சாரம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையவே இருக்குது